ஆ ராயல் மெஸ்ஸுங்களாங்க ஆ நான் மருதாம்பாள் பேசுகிறேங்க உங்கள் கடையிலேந்து ஒரு அஞ்சு வீடு தள்ளி ஆ நல்லா இருக்கேன் நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டம்மாலாம் நல்லா இருக்காகளா இந்தா ஊருக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்த வாக்கில் அப்படியே படுத்தாச்சு உடம்பு முடியல ஆமாம் அதான் வீட்டில் ஒன்னும் சமைக்கல மதியத்துக்கு அதனால் ஒரு வெஜ்ஜுடபுள் பிரியாணி ஒன்றும் ஒரு வெஜ்ஜு கட்லட் ஒன்றும் வீட்டில் யாரும் இல்லை அதனால் தம்பி பையலோ யாராவது கடையில் இருந்தாங்கனா கொடுத்து விட முடியுமா என்னால் நடந்து வந்து வாங்க முடியாது ஆ சரி சரி ஆ பரவாயில்லை பரவாயில்லை நீங்கள் பத்து நிமிஷம் கழிச்சு கொடுத்து அனுப்பிவிடுங்க தம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்பிவிடுங்க நான் வாங்கிக்கிறேன்

அதெல்லாம் ஒன்றும் கோவம் இல்லைங்க ம் வெஜ்ஜு பிரியாணியும் வெஜ்ஜு கட்லட்டும் ரெண்டு வெஜ்ஜு கட்லட்டு

ஆமாம் ஆமாம்ங்க ஆமாம் ஆமாம் ஆ சரிங்க சரிங்க ஆமாம்ங்க ஆ ஆமாம்ங்க ஆமாம்ங்க தெரியுங்க ம் ஆ ஆமாம் ஆமாம் வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் சூடாக போட்டு கொடுத்துவுடுங்க ஆறினதெல்லாம் கொடுக்காதீங்க சரிங்க சரிங்க அப்படியே பில்லையும் கொடுத்து விட்டுருங்க நான் பணத்தையும் கொடுத்து விட்டர்றேன் கையோட சரிங்க இது எதுவும் ஆஃபர்லாம் இல்லையா சரிங்க சரிங்க சரிங்க சீக்கிரமாக கொடுத்து விட்டுருங்க ஆ சரிங்க வச்சிவிடவா ஆ சரி வச்சிடுறேங்க